நேரமும் பொருளும் குறைவாக இருக்கிறப்ப நான் செய்யக்கூடிய சமையல் என்ன அப்படின்னால் மார்னிங் எங்கள் பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்போதிக்கி வந்து எனக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்போ நான் என்ன செய்வேன்னால் ஈஸியாக என்ன சமைக்க முடியும் அண்ட் ஹெல்த்தியாக என்ன இருக்குது அந்தமாதிரி என்ன கொடுக்க முடியும்ன்னு நான் யோசிப்பேன் யோசிக்கிறப்போது காலையில் அவளுக்கு ஏதாவது தானிய வகையில் ஸ்னாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு தானியம் டெய்லியுமே முன்னாடி நாளே ஏதாவது ஊற வச்சு வச்சுருவேன் அந்தமாதிரி பொருளை வந்து டக்குன்னு வேக வச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த தானியத்தை கொடுத்துருவேன் அது இல்லாமல் சாப்பாட்டில் வந்து என்ன சாப்பாடு சத்தாக இருக்குமோ அந்த சாப்பாடுகளை வந்து ஏன்னால் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப மட்டுந்தான் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதை அக்ஸப்ட் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க வீட்டில் இருந்தால் நம்பகிட்ட வந்து சாப்பிட மாட்டேன் வேணாம் அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க அதேமாதிரி அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப என்ன சத்தானதாக சாப்பாடாக இருக்குதோ அதுதான் நான் அவளுக்கு கொடுத்து விடுவேன் அவங்க ஸ்கூல்லேயுமே அப்படி தான் காய்கறிகள் மட்டுந்தான் கொடுக்கணும் அசைவமோ அந்தமாதிரி எந்த உணவும் கொடுக்க கூடாது அதனால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியான நேரத்தில் காய்கறிகளில் கிளறுன சாதம் ஏதாவது கிளறி கொடுத்து விடுவேன்